அரசு பேருந்தோடய தரம் எப்படி இருக்குனால் இந்த இப்போ புதுசாக வந்திருக்க பஸ்ஸை கம்ப்பேர் பண்ணுறப் போது முன்னாடி இருக்கிற பஸ்ஸெல்லாம் வந்து நயன்டீஸ்சில் ரெடி பண்ண பஸ்ஸாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த பஸ்சில் இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எஃப்சியெல்லாம் விடாததுனால அந்த பஸ் வந்து நெட்டு போல்டெல்லாம் லூஸாகி ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு துருப்பிடிச்ச தகரத்தில் போகிறா மாதிரி ஃபீல் ஆகும் ஆனால் பட் இப்போது வந்திருக்க பஸ் எப்படின்னா நல்லாயிருக்கு கரெக்டாக சொல்லணுன்னா இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரத்து பத்தொம்பது பதினெட்டில் வந்ததுன் நினைக்கிறேன் அந்த பஸ்ஸை வந்து ஒருத்தவர் டொனேட் பண்ணியிருக்காரு ஏதோ இந்தியா நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்காக டொனேட் பண்ணி கொடுத்துருக்காரு அவர் வந்து சுமார் ஒரு இரநூறு பஸ்சில் இருந்து இரநூத்தம்பது பஸ்ஸு வந்து த இந்தியா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்காக வந்து கொடுத்துட்டு போயிருக்கார் தரம் எப்படி இருக்குதுனு கேட்டால் இந்த பஸ்ஸெல்லாம் ஓகே ரெஸ்ட் ரூம்ஸ் அதுலேயே இருக்குது பஸ்ஸோடய குவாலிட்டி நல்லாயிருக்கு ஏசி கா கரெக்டாக ஒர்க் ஆகுது ஸ்லீப்பர் பஸ்சில் எந்த பிரச்சினையும் இருக்கிறதில்ல அப்புறம் டிக்கெட் எல்லாமே ஓரளவு கம்மியாக தான் இருக்கும் எல்லா ஊருக்கும் போகிறது வந்து மற்ற ஸ்டேட்சில் கம்ப்பேர் பண்ணுறப் போது தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது டிக்கெட் ரேட்டெல்லாம்